ஆமாங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க மேம் ஓகே என்றைக்கி போகணுங்க ஓகே டிராவல்ஸ்சுங்களா பதினைஞ்சு பேருங்களா இருபத்தஞ்சி பேரா பதினஞ்சு பேர் இருக்க டிராவல்ஸ் வேணுங்களா இருங்க அந்த ஷெட்யூல் பார்த்துட்டு சொல்கிறேன் ஏற்கனவே அந்தக் கோவிலுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க நான் பார்த்து சொல்கிறேன் இருங்க வர்ற ஞாயிற்றுக் கிழமையே வேணுங்களா ஆனால் பதினஞ்சு பேர் போகிற மாதிரி வேணும் இல்லையா ஓகேங்க ஓகேங்க ஒரு டிராவல்ஸ் ஃப்ரீயாக இருக்குது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கனா மூணா மூணாயிரத்து ஐந்நூறு ரூபாய்ங்க ஒருநாளைக்குத்தான் ஒரு நாள் ஃபீ இது மூணாயித்து ஐந்நூறு போய்விட்டு வர்றதுக்கு ஆ ஆமாங்க ஒருநாள் நீங்கள் போய்விட்டு வந்துடலாம் அந்தக் கோவிலுக்கு

ஆமாம் அது நீங்கள் அங்கே டூரிஸ்ட்டு பக்கத்தில் போய்விட்டு வந்தால் ரெண்டுநாள் ஆகும் ஆனால் கோயிலுக்கு மட்டும் போய்விட்டு வந்திங்கனால் ஒரு நாளில் போய்விட்டு வந்துடலாம் அதுதான் ஒருநாள் சார்ஜ்சாக ஒரு நாள் இது ரெண்டுநாள் சார்ஜானு கேட்குறேன் மேம்

சரிங்க மேம் அப்போ நீங்கள் வந்து மூணாயிரத்து ஐந்நூறு ரூபாய் அமௌண்ட்டு டீசல் சார்ஜ் நீங்கள்தான் பார்த்துக்கணும் மூணாயிரத்து ஐந்நூறு ரூபாய் இல்லாமல் வேறு என்ன

சரி மேம் அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க சரி மேம் பார்த்துக்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணுங்க அது பார்த்துக்கலாம்

நான் உங்களுக்கு அக்கவுண்ட் அனுப்பி விடுறேன் அட்ரஸ் எங்கள் சந்தியா ஆ டிராவல்ஸ் ஏஜென்ஸி அட்ரஸ் அனுப்பிச்சி விடுகிறேன் ஏதாவது டவுட்னால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே மேம் தேங்க் யூ மேம்